ஹலோ ஆ ஆமாங்க சார் ஆமாண்ணே நீங்கள் ஆ எங்கே சார் போகணும் சரி சார் சரி சார் எப்படி சார் டூர் ட்ரிப்பா இல்லை எப்படி சார் ஆ ஆ ஆ வெயிட்டிங் லிஸ்ட்லாம் வரும் சார்ஜ் வரும் சார் ஒன் ஹவருக்கு ஹண்ட்ரேட் ரூபீஸ் சார் சார்ஜு ஆமாம் சார் ஆறு மணிக்கா உங்களுக்கு ரிட்டர்ன் எத்தனை சார் எத்தனை மணிக்கு சார் வீட்டுக்கு வர சொன்னீங்க ஓகே சார் ஃபைவ் ஹண்ட்ரேடுக்கு முடிச்சுக்கலாம் சார் இல்லை சார் இப்போது பெட்ரோல்லாம் ஏறிடுச்சி உங்களுக்கு நீங்கள் வெளியூர்னு சொல்கிற காசு தான் உங்களுக்கு குறச்சி பேசியிருக்கேன் வேறு யாருன்னா கொஞ்சத்துக் கூட தான் வாங்குவேன் எண்நூறுவாக் கிட்டே வாங்குவாங்க ஆ இல்லை சார் உங்களுக்கு ஃபுல்லாவே எல்லாமே சுற்றிக் காட்டுவேன் சார் நான் ஏ ஆ ஆமாம் சார் வெயிட்டிங் சார்ஜெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேங்க ஒரு ஒரு ஒரு ஹண்ட்ரேட் குறச்சிக்கலாம் சார் ஃபோர் ஹண்ட்ரேட் கொடுங்க அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் கால் பண்ணீங்கன்னா உடனே வந்துருவேன் சார் பக்கத்தில் தான் சார் சவாரி பேயிட்ருக்கு ஒரு ஒருத்தவங்கப் போயிட்ருக்காங்க அரண்மனை ப்லா பேலஸில் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் எப்போன்னு சொன்னீங்கன்னா நான் கரெக்டாக பிக்அப் பண்ணிப்பேன் சார் ஒன்றும் பிரச்சின இல்லை சார் நீங்கள் கால் பண்ணீங்கன்னா என் லொக்கேஷன் அனுப்புனீங்கன்னா கூட நான் வந்து பிக்அப் பண்ணிப்பேன் சார்

ஆ ஆமாம் சார் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருங்க ஏன்னால் வரோம் வரலன்ட்டு ஏன்னால் நான் அடுத்தது கொஞ்சம் பார்க்கணும் அதுக்கு தான் ஆ ஓகே ஓகே அப்போன்னா பிரச்சினல்ல சார் ஏன்னால் இப்போ நிறைய கஸ்டமர் அது மாதிரி தான் சொல்லிகிட்டு அப்புறோம் கேன்சல் பண்ணிட்டுறாங்க கடைசி நேரத்தில் அந்த மாதிரி இருக்கதாவே எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு இது லேட் ஆயிருதுல்ல அதுக்காகத்தான் சரி ஓகே சார் உங்களுக்கு நல்லா பண்ணிக் விட்டுர்றேன் சார்

ஆ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் கரெக்டாக ஆ இந்த நம்பருக்கே கால் பண்ணுங்க கரெக்டா வந்துருவேன் சார் நீங்கள் ஒன்றும் பிரச்சின இல்லை கரெக்டாக வந்துருவேன் ஆ ஓகே ஓகே தேங்க் யூ சார்